எங்கள் வீட்டில் சமைக்கிறது எப்பவும் வெள்ளை சாப்பாடு வைட் ரைஸ்சு சாம்பார் ரசம் இதான் நாங்கள் எப்பவும் மாம்பழம் ரெகுலராக சமைக்கிறது இதான் சாப்பாடுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து எப்பவும் சாம்பார் வச்சோம்ன்னா அந்த தேங்காய் அரைச்சு ஊற்றுறது அதுக்கு எப்பவும் இதாகி செய்கிறது அது தேங்காய் அரைச்சு ஊற்றுவோம் அடுத்து வந்து சர்க்கரை வந்து வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்னாக்ஸ் செய்கிறது இல்லை ஒரு இது பொங்கல் அது இதுன்னு செய்கிறது சக்கரை மெய்னாக யூஸ் படுத்துவோம் மசாலா வந்து அடுத்து மசாலா வந்து மிளகாத்தூளு மிளகாத்தூளு கொத்தமல்லி மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அடுத்து வந்து இது பெருங்காயம் பச்சை கடலை பருப்பு சோம்பு கருவேப்பில்ல இது எல்லாத்தையும் சேர்த்து மிளகாத்தூள மிக்ஸில் கொண்டு போய் அரைச்சு அதை கொண்டு வந்து அதை வச்சி தான் நாங்கள் எப்பவும் மேக்சிமாக குழம்பு வைக்கிறது யூஸ் பண்ணுற தூளே அந்த ஒரு தூள் மட்டும்தான் மற்ற படி காயவச்சு எல்லாம் அரைச்சு கொண்டு வந்து யூஸ் பண்ணுற தான் அந்த பொருள் அது எப்பவும் எங்கள் வீட்டுல சாம்பார் இது பண்ணுற மாதிரிருந்தா அது கன்ஃபார்மாக பண்ணும் குழம்புக்கு எப்பவும் குழம்பு வச்சால் எப்பவும் நாங்கள் தேங்காய் வந்து கன்ஃபார்மாக அரைச்சி தென்ன மரத் இது அரைச்சு நாங்கள் சாம்பார் வைப்போம் தேங்காய் ஒரு மெய்னான பொருள் அடுத்து வந்து வீட்டிலே வந்து தென்னை மரம் இருக்குது அதனால் தேங்காய் எங்கே அலையை மாட்டோம் போக மாட்டோம் தேங்காய் வந்து வீட்டிலே இருக்கிற தென்னை மரம் இருக்கிறதால நாங்கள் வந்து இது தேங்காய்க்கு அலையை தேவைல்ல தேங்காய் அடுத்து வந்து சர்க்கரை மசாலா இது எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற பொருள் தான் மெய்னாக